ஆ சொல்லுங்கள் எஸ் எஸ்

ஓகே இன் அவர் காலேஜா இன் அவர் காலேஜா

தேர்ட் இயரா இல்லை ஆ ஓகே ம் ஆ உங்கள் ஹச்ஓடிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க தானே உங்கள் ஹச்ஓடிகிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க தானே

ம் ஓகே ஓகே புரியுது நாங்கள் உங்கள் ஹச்ஓடி நீங்கள் சொன்ன உடனே இமீடியட்டாக எனக்கு என்ன என்கிட்டையும் வந்து சொல்லிட்டாங்க நான் ஓ நான் வந்து நீங்கள் உங்கள் உங்கள் ஹச்ஓடி சொன்சோன்னேயுமே அதுக்கான இமீடியட் ஆக்ஷன் நான் எடுத்துகிட்டேன் நான் வந்து இ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லிவிட்டேன் சொல்லிட்டு அவங்க வந்து செக் பண்ணிட்டு சொன்னாங்க இது மாதிரி காயில் போயிடுச்சிங்க மேம் ஃபுல்லாக தான் மாற்றணும் இது மாதிரி சொல்லவும் புதுசாக ஃபேன் பர்ச்சேஸ் பண்ண சொல்லிவிட்டேன் இப்போ உங்களுக்கு புதுசாக தான் ஃபேன் போடுற மாதிரி இருக்கும் அதை நாங்கள் அது சொல்லிவிட்டோம் சாட்டர்டே சண்டேயில் வந்து போ வந்து அதை ப ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் மண்டேலேருந்து உங்கள் ஃபங்க்ஷன் அது சூப்பராக ஒர்க் ஆகிரும் நீங்கள் நல்லா கம்ஃபர்ட்டபுளாக இருந்துக்கலாம் ஓகே வே வேறு எதுவும் எனி ப்ராப்ளம் இருக்கா நம்ம காலேஜில் ஏதாவது உங்களுக்கு

யார் அதெலாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா ஓகே ஓகே